கிராமப்புறங்களில் வந்து விவசாயிகளுக்கு நிறைய சவால்கள் ஏற்கொள்ளுது ஏற்கொள்கிறாங்க என்னென்னனா ஃபர்ஸ்ட்டு வந்து நிதி உதவி இப்போது வந்து அவங்க வந்து ஒரு பயிரை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ தக்காளியை வச்சுக்கோங்க தக்காளி வந்து தக்காளிய நம்பிதான் அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இப்போது திடீர்னு மழை வந்து அந்த பருவம் மாற்றம் வந்து இப்போது தக்காளி எல்லாம் சீக்கிரமாக அழுகிப் போயிருது இப்போது வந்து விக் வாங்குகிறவன் வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்குவான் ஆனால் வந்து அது மழையினால் சீக்கிரமாக அழுகிப் போயிரும்ல நம்மளுக்கு நம்மளுக்கு விற்கிறது நூறுரூபாய் நூற்றி இருபது ரூபாய் அந்தமாதிரி விற்கிறான் இது வந்து லாஸ் வந்து விவசாயிங்களுக்கு மட்டும்தான் இந்த இஞ்சி பூண்டு அப்பறம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து அவங்க ந நம்பிதான் போடுகிறாங்க இப்போது இவ்வளோ அமௌண்ட் நம்பிப் போடுகிறாங்க அதுக்கு அட் அட்லீஸ்ட் டபுள் இல்லைனாக்கூட ஈக்குவலாக கிடைக்கணுன்தான் இன்வெஸ்ட் பண்ணிப் போடுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு மழை வந்து அந்த வெயில் நெறைய வந்து அந்தமாதிரி ஒருசில காய்கள் எல்லாம் வெயில் வந்தால் கெட்டுரும் அந்தமாதிரி நிறைய ஆலங்கட்டி மழை அந்தமாதிரி நிறைய பருவ மாற்றங்கள் வர்றதுனால் அந்த நே காய்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கிறதில்ல அந்த ஃபிராபிட் அவங்களுக்கு வர்றதில்ல அப்பறமா இதுதான் அவங்களோட பிரச்சினையா இருக்கும் மெயினா அதுவும் தொழில்நுட்ப உதவி வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தண்ணீ நிறைய செலவு பண்ணுறாங்க ஆளே இல்லைனா தண்ணீ வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க தண்ணீயே இல்லாமல் இருக்காங்கள் அந்தமாதிரி வறட்சியா ஒருசில விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க அதனால வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து இன்வெஸ் இன்ட்ரட்யூஸ் பண்ணிருக்காங்கள் ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து தண்ணீ வந்து சேவ் பண்ணனும் இப்போ வந்து எவ்வளோ தண்ணீ தேவையோ அவ்வளோ தண்ணீதான் நம்ம வந்து பயிருக்குப் போடணும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து விவசாயிங்களுக்கு நூறு சதவீதம் மானியமாக தர்றாங்கள் கவர்மெண்ட் வந்து அது வந்து சிறு விவசாயிகளுக்கு பயிற்சி வந்து இந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் மூலமாதான் எல்லா சிறு விவசாயிங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க